தென்னாட்டு பெர்னாட் ஷா தென்னாட்டு காந்தி தென்னாட்டு திலகர் தென்னாட்டு தாகூர் தென்னாட்டு மாப்பசான் தென்னாட்டு போஸ் புரட்சித்தலைவர் புரட்சி கலைஞர் கலைஞர் கவிஞர் புரட்சி கவிஞர் பு கவிப்பேரரசு தளபதி புரட்சித்தளபதி புரட்சித்தலைவி இளைய தளபதி மக்கள் திலகம் நடிகர் திலகம் நடிகையர் திலகம் கலைவாணன் வைகைப்புயல் தென்னாட்டு சாக்ரடீஸ் தென்னாட்டு ஜான்சிராணி தென்னாட்டு போஸ் தென்னாட்டு மாப்பசான் தமிழ் தாத்தா முத்தமிழ் அறிஞர் முத்தமிழ் காவலர் மக்கள் கவிஞர் தமிழ்த் தென்றல் தென்னாட்டு திலகர் தென்னாட்டு சிங்கம் தென்னாட்டு போஸ் தென்னாட்டு தாகூர்